ஹலோ சார் சொல்லுங்கள் சார் எங்கிருந்து பேசுகிறீங்க சார் சொல்லுங்கள் சார் இப்போ நான் உங்களுக்கு க கேட்டிருந்தேன் நம்மளுக்கு நமக்கு வந்து நுாற்று முப்பதுக்கு இருபது அடியில் இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு மூணு கடை வந்து கட்டி விட்ற மாதிரி ப்ளான் இருக்குதுங்க ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சைடு தான் இருக்குது டிச்சியெலாம் முன்னாடி இருக்குது ட்ரைனேஜ்ஜெல்லாம் முன்னாடி இருக்குது அது என்ன ஒரு இந்த நூற்றி முப்பது சதுரடியில் இருபது அடி வந்து அகலமும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மூணு கடை கட்டி விடணும் அது மூணாக பிரித்து மேலே வந்து கூலிங் டைல்ஸ் போடணும் உள்ளே வந்து டைல்ஸ்ஸு போடணுங்க ஆமாம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும் மூணு கடை மேலே வந்து டார்ச்சு போட்டு மேலே வந்து கூலிங் டைல்ஸ் மட்டும் போடணும் ஆமாம் கீழே வந்து உள்ளுக்குள்ளே வந்து டைல்ஸ் போடணும் என்ன எஸ்ட்டிமேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சரிங்க சரி சரி சார் சிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க க கம்பி என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ எல்லாமே ஆ ஆமாம் அது எல்லாமே நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன சமாச்சாரம்னால் அது வந்து மூணு கடையாக பிரித்து கட்டும் போது தனியாக வந்து வெளியே வந்து பாத் ரூம் வேணும் பாத் ரூம் ஃபெசிலிட்டி தனியாக வெளியில் பண்ணணும் ஆமாம் ஒரு ஒரு பாத் ரூமு ஒரு டாய்லெட் கட்டுற மாதிரி இது ரெடி பண்ணிக்கணுங்க ஆ சரிங்க நீங்கள் வந்து சே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன வாங்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னால் பரவாயில்ல சரிங்க ஸ்கொ நேரில் வாங்க பார்த்துட்டு என்ன ஏது எஸ்ட்டிமேஷன் என்னென்னு பா பார்த்துட்டு அப்புறம் ஆ அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா

சரிங்க சரி ம் சரிங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆள் வசதியெல்லாம் உங்கள் நிறையா இருக்குதுங்களா வந்து செய்கிறதுக்கு டிலே பண்ணக்கூடாது சரிங்களா வேலையை ஸ்டார்ட் ஏன்னால் வேலையை ஸ்டார்ட் பண் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னால் கண்ட்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அதனால் பார்த்து ஆளுங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க சரிங்களா சரிங்க சரி ஓகேங்க லேப்பாக இருக்கக் கூடாது ஏன்னால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னால் ப்ரேக் ஆகி ப்ரேக் ஆகி போனோம்னால் சிரமமாகிப் போய்விடும் ஏன்னால் நம்ம கட்டினம்னா ஆ சரிங்க சார் வாங்க வாங்க உங்கள் அட்ரஸ் வந்து ச